ஹலோ மேம் ஆ ஆமாம் மேம் மேம் எனக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணும் மேம் எவ்வளோ ரேட்டு மேம் இருக்கும் ஆ சரி ஓகே மேம் எனக்கு வந்து சாம்சங் எஸ் டுவென்ட்டி ஃபோர் இப்போது புதுசாக லாஞ்ச் பண்ணியிருக்காங்கனு சொல்லியிருக்காங்க அந்த மொபைல் இருக்கா மேம் ஆ சரி ஓகே மேம் மேம் எனக்கு வந்து ப்ளூ கலர் தான் மேம் இது வேணும் அந்த கலர் இருக்கா மேம் ரேட்டு வந்து ஒன் லேக்கு மேலே தான் மேம் ட்யூ எடுத்துக்கிறேன் மேம் ஆ சரி ஓகே தான் மேம் பாதி அமௌண்ட்டு நாங்கள் இப்போ கட்டிடுறோம் மேம் ஒரு ஐம்பதாயிரம் இப்போ கட்டிடுறோம் மேம் ஆ சரி ஓகே மேம் மந்த்லி எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் மேம் ஆ சரி ஓகே மேம் ஆ சரி ஓகே மேம் மேம் என் தம்பிக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் மேம் விவோ மொபைல் இருக்கா மேம்

அது ஒரு பிளாக் கலர் வேணும் ஒரு டுவென்ட்டி ஒன் இந்த மாதிரி ரேட் மேம் ஆ அதுவந்து ரெடி காசு தான் மேம் ஆ சரி ஓகே மேம் நான் சொல்கிறேன் மேம் இதை பற்றி ஆ சரி ஓகே மேம் ம்